வணக்கம் மேம் சொல்லுங்க சரிங்க மேம் சொல்லுங்க மேம் ஆமாம் மேம் இது ஸ்ரீ ஃப்ளவர் ஷாப் தான் இங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பூக்கெலாம் நிறையா இருக்குது மேம் மல்லிகை முல்லை சாமந்தி ஆ அந்த மாதிரியெலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன மேம் தேவைப்படுது இப்போது பூ விலைலாம் அதிகமாக விற்கறதுனால நூறுவாக தாண்டிதான் மேம் எல்லா ரேட்டுமே வருது ஆ இருக்குது மேம் ஆ இருக்குது மேம் வெள்ளை அப்புறம் எல்லோ கலர் இதுலெலாம் இருக்குது உங்களுக்கு என்ன மேம் கலர் வேணும் கிலோ நூற்றி எண்பது ரூபாய் வருது மேம்

சரி மேம் கொடுத்துட்லாம் என்ன பர்ப்பஸுக்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே மேம் இப்போ மாலைக்கட்டி அந்த மாதிரி வேணுமா இல்லை நீங்கள் உதிரியாகவே அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா ஃபைவ் ஹண்ரட் ஒரு மாலைக்கு மேம் சரி மேம் சரி மேம் ஆ உண்டு மேம் இப்போ நீங்கள் பத்து கிலோ சொன்னீங்களா பதினைஞ்சு கிலோ கேட்டீங்களா ஆ பதினைஞ்சு கிலோனால் கண்டிப்பாக ஒரு டு டுவென்டி பர்சென்டேஜ் டிஸ்கௌண்ட் உண்டு மேம் ஓகே மேம் கு உங்கள் அட்ரஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஓகே மேம் அப்போ நேரிலே அமெளண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணுறீங்களா ஆ இருக்குது மேம் ஆ தந்துடுலாம் மேம் ஆ ஒரு நூறுரூவா நீங்கள் தரமாதிரி இருக்கும் மேம் சரி மேம் ஓகே மேம் ஆ நன்றி மேம்